எனக்குத் தெரிஞ்ச பழங்குடி இனத்தவங்கள் வந்து நரிக்குறவர்கள் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரியான பாசி பின்ணுறது ஃபேன்சி ஐட்டத்தை வந்து ரெடி பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அது அதுப்போ அதைத் தவிர்த்து அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னால் மூலிகைத் தைலங்கள் கால் வலி கை வலிக்கு வந்து ரெடி பண்ணிக் கொடுப்பாங்க அந்த மாதிரியான பழமையான வேலைகளை அவங்க மட்டும்தான் இன்னமும் கடைபிடிச்சுட்டு வராங்க அவங்க வேலைகளை அவங்களே பண் பண்ணிகிட்டு வராங்க ஆனால் நம்மெல்லாம் வந்து இப்போது நிறையா மாறிவிட்டோம் நிறையா ஒரு நம்ம நமக்கான வேலைகளை விட்டுவிட்டு அடுத்தடுத்த அடுத்தடுத்த பிஸ்னஸ் அந்த மாதிரியான ஒரு இது சிச்சுவேஷன்க்கு மாறிவிட்டோம் ஆனால் அந்த பழங்குடியினருன்றதை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க மட்டும்தான் இருக்காங்க கள்ளர் அந்த மாதிரியான ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த கல் அறுக்கிறது அந்த மாதிரியான தொழில்களை வந்து இன்னும் முக்கியமாக கொண்டு தொடங்குகிறாங்க கல் அறுக்கிறது ஒன்றுல்ல நம்ம வீடு கட்டுறக்கான செங்கல்களை வந்து ரெடி பண்ணுறது தான் ரெடி பண்றதை அறுவடை பண்றதுன்ற மாதிரி அவங்க அவங்க மொழியில சொல்லுவாங்க இது வந்து எனக்குத் தெரிஞ்ச பழங்குடியினர் ப கலைகளில் ஒன்றா இருக்கும் அது மாதிரி பானை செய்யறதுன்றதும் இன்னும் நம்ம ஊர் நம்ம ஊர் பெரம் பெரம்பலூரில் இல்லைன்னாலும் ஒரு சில ஊர் மானாமதுரை மாதிரி அந்த சைடில் வந்து இந்த பானை செய்கிறவங்க வந்து இன்னமும் அவங்கவுங்க தொழிலை வந்து கடைபிடிச்சுட்டிருக்காங்க பானைத்தொழில்ன்றது வந்து பா மண்பாண்டங்களை செய்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு வ எப்படி சொ ஒரு ஒரு கலைஞத்துவமிக்கவங்களாக்அ இருப்பாங்க